தமிழ்மொழி உலகின் மூத்த மொழி சங்க பாடல்கள் சங்க இலக்கியங்கள் சங்க நூல்கள் தொல்காப்பியம் தொல்காப்பியம் யாப்பிலக்கணம் அந்த மாதிரி நிறைய நூல்கள் இருக்குது தமிழ்மொழி வந்து உலகின் முதல் மூத்த மொழி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உருவான மொழி குமரி கண்டத்தில் தோன்றிய மொழி தமிழ் தமிழ் தோன்றி தமிழ் தோன்றியதுக்கு அப்புறம் தான் பிற மொழிகள் தோன்றின தமிழின் சிறப்பு தமிழின் சிறப்பு மிகவும் மிகவும் அருமையானது நான் பயின்றது உலகின் தமிழ் மொழியில் தான் பயின்று வரேன் தமிழ் வந்து என்னோடய தாய்மொழி தமிழ் தமிழ்னு சொன்னாலே ஒரு ஒருவிதமான ஒரு மாதிரியான ஒரு ஒரு வளர்ச்சி ஒரு சிறப்பு இலக்கிய நூல்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதோடய அதோடய ப்ரோனோன்சியேஷன் அதோடய ப்ரோனோன்சியேஷன் தமிழ்மொழி யாராக இருந்தாலும் ஈஸியாக கற்றுக்க முடியும் தமிழ்னாலே ஒரு தனி சிறப்பு இருக்குது தமிழ்னால் ரொம்ப ஒரு ஒரு ஒரு ஒரு எட்டாத இடத்துல இருக்கிற ஒரு மொழியாகவே இருக்கும் தமிழ் வந்து அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ அவ்வளோ புடிச்சு படிப்பேன் அந்த தமிழ்மொழியை தமிழ்மொழியினாலே எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துடும் அதை படிக்கிறதுக்கு தமிழில் வந்து நிறைய சிறப்பு இருக்குது அதில் அது கொஞ்சம் சொல்லணும்னால் திருவள்ளுவர் திருக்குறள் இராமலிங்க அடிகளார் அப்புறம் வந்து பாரதியார் பாரதிதாசன் இந்த மாதிரி புகழ்பெற்ற இலக்கிய புகழ்பெற்ற இலக்கிய நூல்கள் கவிதைகள் ஏனால் மிகவும் அற்புதமாக இருக்கும் அனைத்து அனைத்து அனைத்து கவிதைகளையும் தமிழ்மொழியில் பயின்று வந்தனர் இந்த தமிழ்மொழியில் பயின்றுள்ளதை பயின்றுள்ளதை சில ஆசிரியர்கள் அவர்களது அவர்களது மொழிகளில் பயின்று தமிழனின் தமிழின் சிறப்பை தமிழ் சிறப்பையும் பெருமையும் பெருமையும் போற்றி வருகின்றனர் தமிழ் என்பது தமிழ் என்பது உலகின் உலகின் தலைசிறந்த மொழி என்று நான் தலைசிறந்த மொழி என்று கூறுகிறேன் தமிழில் உள்ள அனைத்து வார்த்தைகளும் அனைத்து வார்த்தைகளும் அனைத்து வார்த்தைகளும் அர்த்தம் ஒன்று இருக்கும் அர்த்தம் ஒன்று இருக்கும் ஒவ்வொரு மொழியும் இனிமையாக இருக்கும் இனிமையாக இருக்கும் தமிழ் என்றாலே தமிழ் என்ற மூன்று எழுத்தில் தலையெழுத்தே மாற்றிவிடும் மிகவும் அருமையான மொழி தமிழின் சிறப்பு இன்னும் இன்னும் என்னால் கூறமுடியாத அளவு இன்னும் மிகவும் நிறைமையாக இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிவிட்டேன் தமிழ்மொழி வந்து உலகின் மூத்த மொழி